என்னோடய படிப்புனு பார்த்திங்கனா நான் கார்டியாக் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் இது வந்து என்னெனா யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இப்போ ஹார்ட்டில் பிளாக் இருக்கு அப்படினா ஆஞ்சியோ பண்ணி கண்டுபிடிக்கிறது கண்டுபுடித்து ஸ்டென்ட் வைக்கிலான ஸ்டென்ட்டு அதுக்கப்றோம் ஹார்ட்டில் எதாச்சும் ஹோல் இருந்தால் அதை டிவைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுறது ஹார்ட் பீட் ஹார்ட் ரிதம் கம்மியாக இருந்தால் பேஸ்மேக்கர் வச்சு கரெக்ட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுறது இது மாதிரியான வேலை தான் இந்த வேலைல இன்னும் என்ன டெவெலப் ஆகணும்னு பார்த்திங்கனா ரேடியேஷன் ரொம்ப வரதுனால் பெண்களுக்கு கர்ப்பபை முதுகுவலி இதுமாதிரிலலா கொஞ்சம் ப்ராப்லம் வரும் அதுக்கு ரேடியேஷன் கவர் பண்ணுறதுக்கு ரேடியேஷன் சேஃப்டி ஷீட் இன்னும் கொஞ்சம் திடமாக்குனா நல்லாயிருக்கும் லெட்டேப்புரான வந்து இன்னும் திக் ஆக்குனால் நல்லாயிருக்கும் காகுல் கிளாஸ் வந்து கண் அது வந்து ஐ சேஃப்டிக்காக போடுறது அதை இன்னும் கொஞ்சம் பேர்ஃபெக்ட்டா பண்ணால் நல்லாயிருக்கும்